இப்போ சில இந்திய ஓவியமுறைகள் அது கலம்காரி இப்போ தஞ்சாவூர் ஓவியம்கள் அப்புறமேட்டு மதுபானி ஓவியங்கள் அதெல்லாம் அழிந்து வருகின்றது ஆனால் வந்து இப்போ அது எப்படி நம்ம வந்து காக்கலாம் அப்படின்னா இப்போ இப்போ பார்த்திங்கனா நிறையா இடத்துல வந்து நம்ம அதை பற்றி பேசப்போலாம் இதுமாதிரி இ இந்தமாதிரி இது இது இவ்வளோ இவ்வளோ சிறப்பு இருக்குது சிறப்பு இருக்குது இவ்வளோ இவ்வளோ நல்லது இருக்குது இதில் இவ்வளோ இவ்வளோ கலைகள் இதில் ஒழிஞ்சிருக்குது அந்தமாதிரி நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துல போய் சொல்லலாம் அப்படி இல்லைனா வந்து நம்ம இப்போ வலைத்தளங்கள்ல நிறைய போய்க்கிட்டிருக்கு நிறையா பேர் இதை செய்யிறாங்க இப்போ அது அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்லமுடியாது இந்தமாதிரி நிறைய பேர் இப்போ செய்கிறாங்க இப்போ வந்து இப்போ வளர்ந்துட்டு வருதுன்னுதான் நம்ம சொல்லலாம் அதை எப்படி காக்கலாம்னா இந்தமாதிரி வலைத்தளங்கள்ல போட்டோம்னால் நம்ம வந்து நல்லாயிருக்கும் அது வந்து நாலு பேர் பார்த்தாங்கனா அதை நாலு பேருக்கு அனுப்புவாங்க அது இன்னும் நாலு பேருக்கு அனுப்புவாங்க அது இன்னும் வளர்ச்சிதான் அடையும் அந்தமாதிரி பண்ணோம்ன்னா நம்மளுக்கு இன்னும் அதை வந்து நம்ம பேணிக்காக்கலான்றது நான் என்னோடய அபிப்ராயம் அதில் வந்து அப்படிப்பட்ட வந்து அந்தமாதிரி செஞ்சோம்ன்னா நம்மளுது வந்து இன்னும் வளர்ச்சியாக இருக்கும் இல்லை வந்து அதை வந்து வேறமாரி ஏதாவது கொண்டு போய் இப்போ வந்து க கல்லூரியில இல்லை வந்து பள்ளியில் பள்ளிகள்ல இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து பெரிய இடம் ஒரு அப்படி இருக்குதுன்னா அந்த இடத்துல போய் நம்ம வந்து இதை காட்டினோன்னா அவங்களுக்கு இப்போ பள்ளி கல்லூரிகள்லலாம் நம்ம போய் காட்டினோன்னா அவங்களுக்கு யாருக்காவது இது வந்து பிடிச்சிருந்துச்சுனா அவங்க இதை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுவும் ஒரு வளர்ச்சிதான் இதில் அதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதமாதிரி நிறையா இது பண்ணலாம் எப்படி சொல்லுறது இப்போ கல்லூரி மாணவர்கள் வந்து இதைவந்து ஒரு இதாக எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு அதை இவங்க ஒரு நாலு பேத்துக்கு சொன்னாங்கன்னா அது இன்னும் நிறைய போய் சேரும் மக்கள்கிட்ட நிறையா போய் சேரும் மக்களே நிறைய பேர் பண்ணுவாங்க அதைவந்து நம்ம வந்து வெளியே எடுத்துகிட்டு வரணும் யாருக்கு இது தெரியும் தெரியாதுன்றது நம்மளுக்கு தெரியாது அதனால் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னால் அதில் அதன்படி வந்து இது நம்ம வ இன் இன்னும் நம்ம மென்மேலும் இதை வளர்த்தலாம் அதுதான் என்னோடய கருத்து